முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு